ஹலோ யார் ஆமாம்ங்க சொல்லுங்கள்

அப்படிங்களா ஆ கிடைக்குங்க அப்படிங்களா எந்த தேதிக்கு நீங்கள் முன்னாடியே சொன்னால் தான் ஆட்ரு பண்ண முடியும் ஜூன் ட்வெண்ட்டி ஃபைவ்ங்க ஜூன் ட்வெண்ட்டி ஃபைவ்ங்களா சரிங்க என்னென்ன வேணும் அப்படின்றத வந்து நீங்கள் எனக்கு ஒரு லிஸ்ட்டு அனுப்புங்கள் இல்லை அனுப்ப முடியலனாலும் சொன்னிங்கன்னா கூட நான் நோட் பண்ணிக்குறேன் ஓகே சொல்லுங்கள் வெங்காயம் எண்பது கிலோ இதோ ஒரு நிமிஷம் இருங்கள் எழுதிக்கிறேன் ஆ சொல்லுங்கள் வெங்காயம் எண்பது கிலோ தக்காளி ஐம்பது கிலோ எண்பது கிலோ வெங்காயன்றிங்க தக்காளி ஐம்பது கிலோ போதுமா ஓகே ஓகே ஆ கோஸ் இருபது கிலோ கேரட் இருபது கிலோ பீன்ஸ் பத்து கிலோ மாங்காங்களா ஆ மாங்கா அஞ்சு கிலோ கத்திரிக்காய் இ இருபது கிலோங்களா ஆ இருபது கிலோ தேங்காய் முப்பது கருவேப்பிலை கட்டாக வேணுங்களா கிலோ கணக்கில் போடுலாங்களா ஆ சரிங்க உருளைக்கெழங்கு இருபது கிலோ பச்சைமிளகா ஒரு கிலோ இஞ்சி ஒரு கிலோ பூண்டு ஒரு கிலோங்களா ஆ சரிங்க ஆ சரிங்க இது வந்து காய்கறி வந்து ம வேறு ஒருத்தர்கிட்ட வாங்கி நாங்கள் சேல் பண்ணல நாங்களே வந்து தோட்டப்பயிர் மாதிரி கழனியில பண்ணுறோம் அது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் நீங்கள் நம்பிக்கையாக வாங்கலாம் இந்த பக்கத்தில் இருக்குறவங்களுக்கு எல்லாருக்கும் எங்கள் கடையிலருந்து தான் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் நீங்கள் வேணுன்னா கூடம் கல்யாணி காய்கறி மண்டி எப்படி இருக்கு கரெக்டாக கொடுப்பாங்களா காய்கறி நல்லாருக்குமா வில எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் பக்கத்தில் எல்லாருக்கிட்டயும் கூட விசாரிச்சிக்குங்க அதை பற்றி ஒன்று இல்லை சரிங்க

டிஸ்கௌண்ட்டுன்றம்போது அன்றையை விலைக்கு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டு அதை கண்டிப்பாக எந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவு கம்மி பண்ணி கொடுக்குறோம் ஆ சரிங்க ஓகே நீங்கள் இப்போ இது எவ்வளோ அமௌண்ட்டுன்றதை நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன் அது எப்படி நீங்கள் பணமாக கொடுத்துட்றீங்களா ஜிபே பண்ணுறிங்களா ஆ சரிங்க சரிங்க நாங்களே வண்டி வச்சுருக்குறோம் அதனால் நாங்களே கொண்டு வந்து இறக்கிடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மண்டபம் பேர் அட்ரஸ் வந்து என் எனக்கு சென்ட் பண்ணிவிடுங்கள் ஓகேங்க ஓகேங்க ஓகே தேங்க் யூ ஆ